எனக்கு மெயினா பார்த்தா தனிமை அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லப் போனால் தனிமையை ரொம்ப விரும்புகிற ஆள் தனிமை நமக்கு கற்றுத் தர பாடத்தை விட வேற எதுவும் சிறந்த பாடம் கிடையாதுனு நான் நினைக்கிறேன் தனிமையில் இனிமை காண்பீர்கள்னு சொல்வாங்கல்ல அதில் நானும் ஒரு ஆள் தான் ஸோ அப்படி தனிமையை விரும்புகிற எனக்கு எனக்கு பிடிச்சமான பாடல் அப்படினா நெற்றிக்கண் மூவீல இருந்து இதுவும் கடந்து போகும் சாங்க் அதில் எனக்கு ஏற்ற மாதிரி என் உணர்வுகளோடு ஒன்றி போன பாட் பாடல்னால் அதுவும் ஒன்று நான் விரும்புகிற பாடல்ல அதுவும் ஒன்று அதில் எனக்கு பிடிச்ச வரிகள் அப்படினா நிறைய இருக்குது அந்த பாட்டே பிடிக்கும் அதில் மெயினா எனக்கு பிடிச்ச வரிகள் அப்படினா ஸ்டார்ட்டிங் லைனே உன்னை நீ ரசித்தால் முழுதாய் வசித்தால் இதம் தான் இந்த தனிமையே கரெக்ட் தான் நம்ம நாமே ரசிச்சோம்னால் நமக்கு தனிமை கூட கஷ்டமாக தெரியாது அது மாதிரி சோகத்தால் எது தான் மாறிடும் கண்ணீர் விட்டால் செடியா பூத்திடும் என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடலாம் ஸோ இதில் இருக்கிற ஒரு ஒரு லைனும் என்னோடய பேர்ஸ்னல் லைஃபை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம அழுது மட்டும் என்னாகப் போகுது அதனால எதுவும் ஆகப் போகிறதுல்ல எதாவது செடி முளைக்க போகுதா இல்லை எதுவுமே ஆகப் போகிறதில்லையே எது நடந்தாலும் நம்ம வாழணும் வாழ்ந்துக் காட்டுவோம் நம்மளால வாழ முடியும் அப்படினு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என் உணர்வுகளோடு ஒன்றிப் போன பாடல்ல நெற்றிக்கண் மூவிலிருந்து இதுவும் கடந்து போகும் பாடல்